நான் வசிக்கிறது ஒரு கிராமத்து சைடு அதனால நிறைய பறவை வந்து இருக்கும் அதில் மெயினாக மயில் காகம் புறா மைனா அப்புறம் வாத்து கொக்கு சிட்டுக்குருவி இன்னும் நிறையாப் பறவை பல பறவைகள் வந்து இடம் பெயர்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்குப் போகும் நிறையாப் பறவை அப்படி போனாலும் எனக்கு வந்து சிட்டுக்குருவியை தான் பிடிக்கும் நீங்கள்கூட யோசிக்கலாம் மயில் இருக்கே மயில் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அது தோகையை விரித்தா அழகாக இருக்கும் அதுபோட பிடிக்குனு சொல்லலாமேனு ஆனால் எனக்குப் பிடிச்சது வந்து சிட்டுக்குருவியை தான் ஏனாக்கா அதாவது கொஞ்சம் குட்டியாக க்யூட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது அது வந்து ஒயிட் கலர்லேயும் அது இறக்கைக்கு வந்து ப்ரௌனும் ஒயிட்டும் கலந்தமாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் காலையில் விடிஞ்ச உடனே சிட்டுக்குருவி வந்து கத்துகிற வாய்ஸ் இருக்குல்ல அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் எப்போதும் கேட்டுட்டே இருக்கணும் போல கூட தோணும் அதனால எப்போதும் வேறே வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் டெய்லி காலையில் வந்து அது ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து கத்தும் காலைல க விழிக்கிறது கூட அந்த வாய்ஸ் கேட்டுனு கூட சொல்லலாம் அது கத்துறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் நைட்ல அப்படினு கூட தோணும் ஆனால் இப்போ வந்து பல பறவைகள்லாம் அழிஞ்சு போச்சு அதுக்கு முக்கியமான காரணம் கூட இந்த மொபைல்னு கூட சொல்லலாம் மொபைலோட ஸ்கீ சீக்குவன்ஸினால் நிறையா பறவைகள்லாம் வந்து இப்போ வராமல் போயிடுத்து பல பறவையினம் அழிஞ்சிருச்சுனுகூட சொல்லலாம் சிட்டுக்குருவியும் அப்படி அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்